வயதான அவர்கள் அப்படின்னு பார்க்கறப்ப நம்ம பாட்டிகளெலாம் வந்து என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவாங்கன்னால் தாயக்கட்டை பல்லாங்குழி பரமபதம் நொண்டி இந்த மாதிரி விளையாட்டுகளெலாம் வந்து விரும்பி விளையாடுவாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் நானும் வந்து எங்கள் பாட்டி கூட வந்து தாயக்கட்டை பல்லாங்குழி இதெல்லாம் வந்து விளையாடியிருக்கேன்